தற்போது உள்ள காலகட்டத்தில் மக்கள் நகரங்களில் குடிபெயருகிறதுதான் வந்து அதிகப்பட்சமாக விரும்புகிறாங்க ஏன்னால் அங்கே உள்ள வாழ்க்கை முறையாகட்டும் அங்கே குடி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனுள்ள விஷயங்களாகட்டும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படினா நகரங்களில் தான் குடிப்பெயருவதில் ஆர்வம் அதிகமாகிட்டே வருது ஏன்னால் போக்குவரத்து வசதியில் இருந்து ஒரு மருத்துவ வசதி எல்லாமே என்னாகுது அப்படினா நகரங்களில் உடனடியாக கிடைக்கிறது ஆனால் கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவமனைக்கு போகணுனாலே என்னாக வேண்டிதாயிருக்கு பல தூர பல தூரங்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுது அதுவும் இல்லாமல் அதற்கான போக்குவரத்து வசதிகள் கிடையாது அப்படியே போக்குவரத்து வசதிகளெலாம் சரியான சாலை வசதிகள் கிடையாது இந்த மாதிரி உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படின்னா அது எல்லா நேரத்துலேயும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அங்கே பக்கத்திலே இருக்க முடிகிறதால அதிகப்பட்சமான மக்கள் நகர வாழ்க்கையத்தான் விருப்புகிறாங்க ஆனால் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கிராமப்புறங்களில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை அதாவது ம ஒரு கிராமத்தில் இருக்க பெண் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அதிகப்பட்சம் அப்படி சொன்னால் காலையிலே எழுந்து வீட்டு வேலைகள் பார்ப்பது அதுவும் இல்லாமல் ஒரு கணவன் மாமனார் மாமியார்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறது அவங்களுடைய வேலைகளை அவங்க குழந்தைகள பராமரித்தல் இந்த மாதிரி விஷயங்கள் என்னாகும் அப்படின்னா சாதாரணமாக நடக்கும் அதுவே ஒரு நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு பெண்மணியை கூட்டு வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கூடயே அந்த வாழ்க்கை முறையிலே முதல்ல பிரச்சினைகள் ஏற்படும் அவங்க வந்து காலையில் நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக நிதானமாக எழுந்திருச்சி இந்த வாசல் தெளித்து கோலம் போடுவதுங்கிறது வந்து அதிகப்பட்சமாக இருக்காது ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் அதற்கான வசதிகள் உள்ள வீட்டுகளில் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய வேலைகளை மட்டும்தான் அவங்க செஞ்சுப்பாங்க அடுத்தவர்களுக்கு செய்யும் போதுங்கிறது வந்து அது கொஞ்சம் அந்தளவுக்கு அவங்களால செய்ய முடியாது அதுவும் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் காலையிலே எழுந்துச்சி அவசர அவசரமாக ஒரு டிரெயின் போயோ இல்லை பஸ்ஸை பிடிச்சோ அவுங்கவங்க ஆஃபிஸ் போய் சேர்கிறத்துக்கே கிட்டத்தட்ட என்னாகிடும் ஒரு ரெண்டு மணி நேரத்திலேருந்து மூணு மணி நேரம் ஆகிட்றதால அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சீக்கிரமே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அதனால் வந்து அவங்க ஆஃபிஸ்சில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றத்துக்கும் என்னாகுது ரொம்ப நேரம் கடந்து ரொம்ப நேரம் மணி நேரம் கழித்துதான் வீட்டுக்கே வராங்கன்னும் போது அவங்களுடைய வாழ்க்கை முறை அதையும் அவங்களே கொண்டு வந்து ஒரு கிராமத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி வீட்டு வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னாகுது அப்படின்னா சில அந்த வேற்றுமையால் என்னாகுது அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது என்னாகுதுன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு ஈகோ கேர்ஷ் ஆகுது நீயா நானா அப்படிங்க போது இல்லை அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் தன்னுடைய பிறந்த அந்த நகர பெருமையை பேசுவாங்க எங்கள் ஊரெலாம் அப்படி கிடைக்கும் இந்த ஊருலயெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா நாங்கள் உடனே போய்விடுவோம் ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடைக்கவே மாட்டேங்குது போக்குவரத்து வசதியும் அங்கே அப்படி இருக்கும் ரோடு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் என்னாகுது சில மன முறிவுகள் கூட ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுவே இது வந்து ஒரு பெரிய சிக்கல் கிடையாதுதான் அனுசரித்து செல்வதால் நிறைய விஷயங்களை தடுக்கலாம் ஆனால் அதற்கான பக்குவம் இல்லை அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்தில் வாங்கும் போது ஒரு கூட்டு குடும்பத்தின் அடிப்படையில் அத்த மாமா மாமி அப்படிங்கிற கூட்டு முகத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்க வளரும் போதோ இல்லை வாழும் போதோ என்னாகும் அப்படின்னா இப்போ ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சினையா மற்ற உறவுக்காரர்கள் வந்து அதை சரி செஞ்சுருப்பாங்க இல்லை அப்பா அம்மா சேர்ந்து ஒரு குழந்தையையோ இல்லை பையனையோ திட்டிவிட்டாங்க அப்படின்னா என்னாகுன்னால் அதற்கும் உறவுக்காரர்கள் வந்து இல்லை நீ செய்ததுலேயும் சில தவறு இருக்குது நீ அதை திருத்திக்கிட்டன்னால் உன்னை அப்பா அம்மா திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் கிராமப்புற வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்று வரறாங்க அந்த குழந்தைக்கி என்ன ஆகுது அப்படிங்கிறதுனா எந்தவொரு ஒரு பொதுவான கருத்துகளை பகிரக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படுறது இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாகவே வளர்ந்து வளர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில உறவுகளை வந்து நெருங்கவிடுறதில் வந்து சில பயங்கள் இருக்குது அதனால் என்னாகிறாங்கன்னா உறவுகளிலேருந்து கொஞ்சம் தூரமாகதான் அவங்க அதிக பட்சமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது என்னாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வளர்ந்து ஒரு திரும்ப கிராமத்திலே கொண்டு வந்து விடும் போது அவங்க வந்து தனிமையைதான் அதிகமாக விரும்புகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்களுடைய வந்து அந்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்தல் தான் மனசில் இருக்க விஷயங்களை பகிர்தலுங்கிறது என்னாகிடுதுன்னா ரொம்ப குறைஞ்சிடுது அப்போ அந்த மாதிரி குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால இந்த சூழலுக்கான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படி அதனால் வந்து கிராமத்தில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் என்ன ஆசைப்பட்றாங்க நகர வாழ்க்கைக்கு போக ஆசைப்பட்றாங்க ஒரு சிலருக்கு அந்த நகர வாழ்க்கை பிடிப்பதில்லை எங்களை மாதிரி வயதானவங்களுக்குலாம் அதனால் நாங்கள் கிராமத்திலே வாழ்ந்துவிட்றோம் ஆனால் இப்போ எங்கள் பசங்களாயெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸ்சில் போய் இருந்துட்றாங்க ஒரு நாள் ஒரு இரண்டு நாள் வந்து எங்கள்க்கூட கிராமத்தில் தங்கிறதுக்கே அவங்களுக்கு என்னாகிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது போர் அடிக்குது ஏன்னால் வந்து ஒரு ரெண்டு நாள் இந்த வயல் வாய்க்காலெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தா இல்லை போர் அடிக்குது அப்படின்னு என்னுடைய மருமகள்யெல்லாமே என்ன ஆகிட்டாங்க இங்கே வந்து கொஞ்சம் எடுத்து செய்ய கொள்ள சிரமமாக இருக்குங்கிறதுனாலதான் திரும்ப நகர வாழ்க்கைக்கே போய்விட்றாங்க ஆனால் இங்கேயே வேலை கிடைத்து இங்கேயே கிராமப்புறங்களிலும் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும் போது அவங்க நகர வாழ்க்கையை விரும்புகிறாங்க அப்படின்னுனாக்கா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதால நிறையா மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் இரு குடும்பங்களுக்குமே ஏற்படுது இந்த மாதிரி சூழ்நிலை மாறணும் அப்படிங்கிறது என்னென்னா வாழ்க்கை துணைகள் தங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்தெந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கிட்டாலே முக்கால்வாசி பிரச்சினைகள் சரியாகிவிடும்